ஹலோ திருப்பதி டிராவல்ஸ்ங்களா நான் கோகுல் பிரியங்கா பேசுகிறேங்க ஆல்ரெடி உங்கள் டிராவல்ஸ்சில் நாங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் புக் பண்ணியிருந்தோம் இந்த டயமும் திருப்பதி வரைக்கும் போவதுக்காக உங்கள் டிராவல்ஸ் புக் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட் டயம் வந்த அதே டிரைவர் இந்த டயமும் அமுச்சு வைக்க முடியுங்களா அந்த டிரைவர் கொஞ்சம் சேஃபாக எங்களை அந்த குயிக்காக அந்த டயம்குள்ளேயே கொண்டுவிட்டு போய் விட்டுவிட்டாருங்க இந்த டயமும் கோயிலுக்கு போயிட்டு வரத்துத்துக்காக அதே டிரைவர் கொஞ்சம் அரேஞ்மெண்ட் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும்